ஹலோ அன்பு மெஸுங்களா ஆ ஓக்கேங்க எங்களுக்கு வந்து ஃபுட்டு வேணுங்க என்னென்ன வெரைட்டி ஃபுட்டு இருக்குதுங்க ஓக்கேங்க எங்களுக்கு வந்து சிக்கன் பிரியாணி சிக்கன் கிரேவி வேணுங்க ஆமாங்க ஓக்கேங்க இது சிக்கன் சில்லி சிக்கன் பரோட்டா அந்தமாதிரி இருக்குதுங்களாங்க ஆ ஓக்கேங்க எங்களுக்கு வந்து கொஞ்ச காரம் கம்மியாக கொஞ்சம் குழந்தைங்க சாப்பிடுறதுக்குங்க கொஞ்சம் காரம் மட்டும் கொஞ்சம் கம்மியாக போட்டு அளவாக போடுங்கள் ஆ ஓக்கேங்க அமௌன்ட் எவ்வளோங்க ஆ ஓக்கேங்க ஓக்கேங்க சரிங்க நோட் பண்ணிக்கிறிங்களா அட்ரஸ் நோட் பண்ணிக்கிறிங்களா ஓக்கேங்க டிஎன் பாளையம்ங்க தமிழ் நகருங்க பஸ்சீ ஃபர்ஸ்ட்டு ஸ்டீட்டுங்க ஓக்கேங்க